குதிரைகளில் பல ஜாதி இருந்தாலுமே எனக்கு பிடிச்சது இந்த இங்கிலீஷ் டைப்ன்னு சொல்லுவாங்க இந்த ரேஸ்லேலாம் ஓட்டுறாங்கள்ல அதுதான் என்ன காரணம்ன்னா அது உடம்பு கொஞ்சம் இளச்சிருந்தாலுமே சக்தி இருக்க வரைக்கும் போகும் குறும்பு பண்ணாது ஒரு மாடு மாதிரி நல்லா பழகும் நல்லா பாசமாகவும் இருக்கும் வலுவான குதிரை அது குறும்பு பண்ணாம நீட்டாக இருக்கும் அதே வேறு ஜாதி குதிரையிலாம் கொஞ்சம் உடம்பு இளச்சாலோ வயிறு பசிச்சாலோ நம்மளை கொண்டு போய் ஓரமாக தள்ளிவிட்டு போயிகிட்டே இருக்கும் அதனால் எனக்கு இங்கிலீஷ் டைப்ன்னா ரொம்ப பிடிக்கும்